நான் எந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்க விரும்புகிறேன்னா காய்கறிகள் காய்கறிகள் ஏன் வளர்க்க விரும்புறேன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன் கிராமத்தில் இருக்கங்கும்போது நான் வயல்லையும் பயிரிடலாம் அப்புறம் தோப்புலையும் பயிரிடலாம் என்னென்ன பயிரிடுவேன்னா வந்து தக்காளி பச்சமிளகா கத்திரிக்காய் அப்போது உணவுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் பயிரிட்டேன்னா நான் வெளியில வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ நான் எனக்காகவும் பயிரிடலாம் நான் வந்து விற்கிறதுக்காகவும் பயிரிடலாம் இப்போது எனக்கு வந்து எனக்காகவும் பயிரிட்டால் நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும் நான் வச்சிப்பேன் விற்கிறதுக்காக பயிரிட்டால் அதுலேயும் நான் லாபம் கிட்ட முடியும் இப்போது வந்து நம்ம வெளியில் வாங்குறதில் என்னென்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து முன்னாடி உள்ள காய்கறியெல்லாம் இந்த பாலிஷ் பண்ணி இந்த இது ரசாயனம் சேர்த்து விற்பாங்க சில பேர் இன்னொன்று வந்து நான் அழுகின காய்கறி அது மாரிலாம் இருக்கும் இது நம்ம ஃபிரெஷ்ஷாக இருக்குது நம்ம வீட்டில இருக்குது நம்ம ஒரு ஆரோக்கியமாக எந்த ஒரு உரமும் இன்னொரு எதுவுமே சேர்க்காம நம்ம வளர்த்துட்ருக்கோம் இது நம்ம பயப்படாம சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லது கிராமப்புறங்கள்ல முக்கால்வாசி பேர் வந்து யாரும் காய்கறி அவ்வளோவா வாங்க விரும்புறதில்லை ஏன்னா அவங்க வீட்டில இருக்குது இப்போது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா வீட்டுக்கு பின்னாடி போய் டக்குனு பறித்திட்டு வந்து டக்குனு அன்றாட சமையலை முடிச்சிடுறாங்க இப்போது அதே மாரி என்ன காய்கறி வேணுமோ என்ன இருக்குதோ அப்படி கொள்ளையில் இருக்குதா டக்குனு எடுத்துட்டு போய் சமைச்சி அந்த நாளை முடிச்சிடுறாங்க இப்போ வெளியில் சிட்டீஸ்லா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக காய்கறி வாங்கியே ஆகணும் லாக்டவுன் பீரியட்ல வந்து எல்லாருமே வந்து காய்கறி நிறையாவே வாங்கிட்டிருந்தாங்க ஆனால் கிராமப்புறத்தில் வந்து யாருமே வேலைக்கு போகலன்னா கூட அன்ன அன்னன்னக்கி அவங்க அவங்க சமைச்சி சாப்பிடுட்ருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வெளியில் காய்கறி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது எடுத்து சாப்பிட்டு சமைச்சிட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையை முடிச்சிகிறாங்க